நான் வந்து இந்த பாஸ்போர்ட்டு சம்பந்தமாக சார் பேசுகிறேன் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டு ஆபீஸுங்களா என்னுடைய பேர் வந்து ஜூலியன் ராஜ் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சார் சேர்ந்தமங்கலம் நியரு கோயில் தெரு தான் நான் இதை ஏற்கனவே அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் பாஸ்போர்ட்டு விஷயம் ஆமாம் சார் இப்போ என்னுடைய பாப்பா என்னுடைய பொண்ணு பெரிய பொண்ணு வந்து வரும் போது கிராஜுவேஷன் சார் கம்மிங் ஜூன் ஸோ அதுக்காக என்னுடைய வந்து ஸ்டேட்டஸை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸ்லாட்டு ஒன்றும் ஓப்பன் ஆகல அந்த ஸ்லாட்டு எப்போது ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் சாரு என்னுடைய டாட்டர் எல்டர் டாட்டர் அங்கே படிக்கிறாப்பில பிஏ சார் பென்சில்வேனியான்ட்டு யுஎஸ்ஏசில் காலேஜி நேமு வந்து சென் ஜோசப் காலேஜி எம்எஸு பிஸ்னஸ் அலடிக்கல்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க சார் இப்போது இந்த ஜூனில் கான்வகேஷன் ஸோ அதுக்காக நான் போகிறத்துக்காக அப்ளை பண்ணி இருக்கிறேன் எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் கொஞ்சம் சொன் சொன்னீங்கன்னால் கொஞ்சம் ஈக்வலாக இருக்கும் சார் ஏன்னால் பாப்பா க்ராஜுவேஷன் கண்டிப்பாக நான் போயே ஆகணும் ஸோ ப்ளீஸ் கிவ் மீ ஏ ஆப்சர்சூனிட்டி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ